ஹலோ ட்ரினிட்டி ஸ்கூலுங்களா சார் நாங்கள் வந்து ப்ரின்ஸ்பால் கிட்டே கான்டாக்ட் பண்ணணும் பிரின்ஸ்பால் பேசுறிங்களா ம் ஒன்றும் இல்லங்க சார் சன் வந்து இப்போது டென்த் ஸ்டாண்டர்ட் முடித்திருக்காரு எஸ்எஸ்எல்சி அதான் வந்து உங்க ஸ்கூலில் அட்மிஷன் போடணுன்னா எதாவது ப்ரொசீஜர் இருக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதா ரிசல்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி எடுத்திருக்காரு ஆமா ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்டி பயாலஜி எம் பி சி தான் பஸ்ட் குரூப் தான் வேணும் ஆமா ஆ இப்போ தான் இந்த இந்த வர்ஷம் பேட்ச் தான் முடிஞ்சிச்சு வித்யாவில் முடித்தாரு ஆமா என்ட்ரன்ஸ் ஏதாவது ஒன்றும் புரியலை ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே வந்தால் என்ட்ரன்ஸ் எக்சாம் இல்லை சரி சரி ஃபீஸ் எப்படி சார் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குங்களா மார்க் நைன்ட்டி பர்சன்ட்டு கிட்டே இருக்கு கட் ஆஃப் ஆ சார் அது வந்து இது சார் சோசியலில் இவ்வளோ மார்க் எல்லாத்துலேயும் நைன்ட்டி பர்சன்ட் மேலே எடுத்துருக்கார் ஆமா ஆமா கொஞ்சம் கன்செஷன் பண்ணுங்கள் ஃபீஸு ஆமா பண்ணுறோம் பண்ணுறோம் சார் சார் பஸ்ஸு ஃபெசிலிட்டிலாம் இருக்குதா சார் எங்கள் எங்கள் வார்ட் நகர் வார்ட் நகர் சார் ம் இருக்குதுங்களா ஆ ம் பஸ் ஃபீஸு எவ்வளோ சார் வரும் வருசத்துக்கு ம் ம்

ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நான் வந்து விசிட் பண்ணுறேன் தங்க்யூ தங்க்யூ சார் தங்க்யூ சார்